ராஜேஷ்ங்களா சார் உங்கள் நேம் சார் மஞ் மஞ்சள் வியாபாரம் பண்ணுறீங்கள்ல சார் அவர் தானே சார் நீங்கள் ஓகே சார் ஆமாங்க சார் எனக்கு கொஞ்சம் லேண்டிருக்கு சரி மஞ்சள் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம் ஆ ஆ அப்படிங்களா இதில் நீங்கள் வெரைட்டி என்னென்ன இருக்குதுன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கேற்றமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்குவோம் சார் கொஞ்சண்டு போட்டு பார்த்துட்டு அப்புறம் நல்லா எங்கள் இடத்துல நல்லா வருதான்னு பார்த்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணலாம்ன்னு இருக்கோம் சார் ஓகே சார் ஆ ஆ ஆ ஆ நான் கேள்விப்பட்டேன் சார் கேள்விப்பட்டுவிட்டு தான் அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கினேன் இந்தமாதிரி அவங்க வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டுருக்காங்களாம் அவங்க தான் அவங்க ரிலேட்டிவ்க்கெல்லாமே உங்கக்கிட்டேயிருந்து தான் மஞ்சள் வாங்கி அதை அரைச்சி யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் குழந்தைங்களுக்குலாம் கூட இதை தான் ஃபேஸ்க்கெல்லாம் நாங்கள் உடம்புக்கெலாம் தேய்ச்சி குளிக்க வச்சிகிட்டுருக்கோம் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார்

அதனால் தான் அதை நான் தேடி கால் பண்ணேன் ம் ம் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் இப்போது எப்போது நீங்கள் எப்போது வந்தால் ஃப்ரீயாக இருப்பீங்க சார் நீங்கள் இருக்கீங்களா இப்போ ஷாப்பில்

அப்படிங்களா சார் சரி ஓகே சார் இப்போ நான் வந்து நான் அதை வந்து வாங்கினேன்னா வந்து நானே எடுத்துகிட்டு போகணுங்களா இல்லை நீங்கள் கொடுத்துவிட்ருவீங்களா ஆ இருக்கும் இருக்கும் அவ்வளோ இருக்கும் சார் எனக்கு இது புதுசு இதை இதைப்பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார் நீங்கள் வந்து இந்த இடத்துல எவ்வளோ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்களா ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் வேணும்ன்னா நாளைக்கு காலையில் வரட்டுங்களா சரிங்க சார் தேங்க் யூ சார் ம் ம் ம்